இந்தியாவிலே பல பகுதிகளில் நம்ம க கல்வி கற்கிறதுக்கு பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க மடிக்கணினி கொடுக்குறாங்க அது ரொம்ப நல்ல திட்டம் தான் அது ஏழை மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும் அவங்க சில பேரு இந்த மாதிரி வசதிகள் இல்லாதனாலேயே ஸ்கூலில் பாதிலேயே நிறுத்திடுவாங்கள் அந்த மாதிரி ஏழை ஏழை பித்துக்களுக்கு மடிக்கணினி வழங்குறதுனாலயும் மிதிவண்டிகள் வழங்குறதுனாலயும் இந்தமாதிரி இலவசங்கள் கொஞ்சம் தேவைப்பட தான் செய்யுது அது அந்த ஏழைகளுக்கு அவங்களால அதை நெ நிவர்த்தி செய்ய முடியாது அவங்களால ஒரு மடிக்கணினியா அதெல்லாம் வாங்க முடியாது அவுங்க ஏற்கனவே ஏழையாக இருக்கிறதுனால அது ஒரு மடிக்கணினி கொடுக்கறதுனால அவங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக அமையும் அதே மாதிரி மடிக்கணினி மடிக்கணினி சைக்கிள் கொடுக்குற இலவசங்கள் அவங்களுக்கு ரொம்ப தேவையுள்ளதாவே இருக்கும்